ஃபஸ் எங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய செவரு இருக்குது அதில் வந்து நாங்கள் மேலே இருந்து கிழே வரைலும் ஐஞ்சு தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கோம் அதில் வந்து செடியெல்லாம் நிறைய வளர்ப்போம் என்னான்னால் பீட் உருளைக்கிழங்கு தக்காளி பீன்சு கனகாம்பரம் பட் ரோசு நாட் ரோசு நிறைய செடிலாம் வளர்ப்போம் மேலேருந்து தண்ணி ஊற்றினா கீழே வந்து ஃபில்டராக வரும் அப்புறமேட்டா இது நான் கண்டெய்னரில் வந்து இது வரையிலும் நான் எதுவும் வச்சது இல்லை எங்கள் வீட்டில் வந்து பெ ஒரு பெரிய லேண்ட் ஒன்று இருக்குது அதில் வந்து நான் நிறைய செடி செடிகள்லாம் வந்து தக்காளி உருளைக்கிழங்கு பீன்சு கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இதல்லாம் நான் நிறைய வ வளர்த்துட்ருந்தேன் அதனால் வந்து அப்போ அப்போ அதை நாங்கள் கட் பண்ணி எங்கள் வீட்டிலே சமைச்சி சாப்பிடுவோம் இதனால் நிறைய வந்து எங்களுக்கு இயற்கையான ஆர்கானிக்ஸே கிடைக்குது அப்புறமேட்டா எங் நிறையா வந்து கொசு பாம்பு பூச்சிலாம் நிறையா வர ஆரம்மிச்சு அதனால் நாங்கள் வந்து அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம்